நான் ரொம்ப கஷ்ட கா நாங்கள் ரொம்ப எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் கஷ்டத்தில் நான் வந்து ரொம்ப படித்தேன் படிக்கும் போது வந்துட்டு நம்மளுக்கு வேலை எப்படிலா இந்தக் காலத்தில் வந்து வேலை கிடைக்காதது எவ்வளோ இதுவாக இருக்கு இப்படி தெரிஞ்சிருந்ததுனா நான் படித்திருக்கவே மாட்டேன் நம்ம அதை அதாவது வி ஒரு விவசாயம் அப்படின்னு போய்டுறோம் இவ்வளோ படித்திருக்கோம் படித்தும் வந்து இன்னும் விவசாயம் இன்னும் அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்மளால படித்த வே படித்த படிப்புக்கு இன்னும் தகுதியான வேலை கிடைக்கல என்னதான் எங்கதான் இருக்கு அப்படின்னு தெரியல அரசு அரசு என்னமாக போயிட்டுருக்குனு தெரியல வேலைவாய்ப்பு வந்து படித்தவங்களுக்கு படித்தவங்க படித்து முடித்திட்டு வேலை பா வேலைக்கு போகாம எத்தனை பேர் இருக்காங்க அதில் நானும்கூட எங்கள் வீட்டில் நான் என்தம்பி ரெண்டு பேர் இருக்கோம் ரெண்டு பேரும் நல்லா படித்திருக்கோம் ரெண்டு பேருக்கும் வந்து உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இன்னும் கிடைக்கல நாங்கள் இன்னும் தேடிகிட்டே தான் இருக்கோம் அப்படினும் போது எனக்கு எங்களுக்குன்னு இல்லை எல்லோருக்குமே எல்லோரு எல்லோருக்குமே படிப்பு படிக்கணும் அப்படின்னா நல்ல வேலைக்கு போகணும் இல்லையா வேலைக்கு போனால் தானே நம்ம படித்ததுக்கான அர்த்தம் இருக்கும் அதுவே கிடைக்கல ஒரு இன்ட்ரீவியூ அட்டன் பண்ணாலும் ஒரு கவ்ர்ன்மென்ட் ஜாபுக்கு எத்தனை எக்ஸாம் எழுதுகிறோம் அத்தனை இப்போயாவது பாஸ் பண்ணுவோம் அப்படி பாஸ் பண்ணவங்களுக்கே இன்னும் வேலை கிடைக்கல அப்படியே இன்னும் உள்ளே போகாம இருக்கு நிறைய லஞ்சம் அந்த மாதிரில்லாம் நிறைய இருக்கு அதையும் தாண்டி நம்ம சமுதாயத்தில் எப்போ நம்மளுக்கு வேலை கிடைக்கப்போகுது என்னான்னு தெரியல சவாலாக தான் இருக்கு இப்பையே இப்படி இருக்குன்னா அப்புறம் போகப் போக எப்படி இருக்கும்னு தெரியல விவசாயமும் ஒரு பக்கம் அழிஞ்சிக்கிட்டு வருது சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை